ஹலோ சொல்லுங்க சார் ஆமாங்க சார் எதுக்கு சார் கேட்கறீங்க தேக்கு மரம் நம்மக்கிட்டே இருக்குது சார் உங்களுக்கு எப்போ வேணும்னு சொல்லுங்க சார் அதெல்லாம் ரொம்ப தரமாக இருக்குங்க சார் நான் எங்கே பார்த்தாலும் அனுப்பி வைக்கிறேன் சார் எல்லாேரும் நல்லா இருக்கும்தான் சொல்கிறாங்க சார் இல்லை சார் ஒரே ரேட்டு தான் சார் நீங்கள் மரத்தை வந்து பார்த்து எதாவது பேசி பார்க்கலாம் சார் உங்கள் முகவரி அனுப்பி வைங்க சார் கிடைக்குங் சார் எல்லா மரம் எந்த வகை மரமானாலும் கிடைக்குங்க சார் அனுப்பி வைங்க சார் சரிங்க சார்